ஹலோ இது கலா காய்கறி கடையா அடுத்த வாரம் எங்கள் வீட்டில் கல்யாணம் இந்த மாதிரி காய்கறியெலாம் வாங்கணும் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஃப்ரெஷாக கிடைக்குமா எவ்வளோ தக்காளி இந்த ஒரு பேஸ்கட்டு அந்த கூடை நிறைய வாங்கினா ஒரு பத்து கிலோ இருபது கிலோ தக்காளி வேணும் ஆ வெங்காயம் வேணும் அதெலாம் எவ்வளோ டிஸ்கவுண்டு ஃப்ரீ டெலிவெரியெலாம் உண்டா ஆ சரிங் ஆ ஆ இல்லை அந்த பிரியாணி செய்கிறதுக்கான சாமான் மட்டும் எனக்கு வெஜிடபிள் மட்டும் அனுப்பிச்சுட்ருங்க நான் உங்களுக்கு வீட்டில் அட்ரெஸ் சொல்கிறோம் அட்ரெஸ் சொல்கிறோம் மாடூர் மெயின் ரோடு ஏஎன்பி மேரேஜ் மே மேரேஜ் ஹால் ஏஎன்பி மேரேஜ் ஹாலுக்கு அப்போசிட்டில் எங்கள் வீடு அங்கே ஃப்ரீ டெலிவெரி பண்ணிவிடுங்க ஓகே நானுாற்றி நாற்பது ஆ ஆ ஆ சொல்லிடுட்டா எய்ட் சவன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ டூ ஆ சரி ஆ இல்லை கொரியர் தான் பண்ணணும் ஆமாம் ஆ சரிங்க சிஸ்டர் வா வாங்கிறோம் ஆ சரி ஓகே இல்லை வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி அடுத்த மேரேஜ் இல்லை அந்த மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது சொல்கிறோம் அந்த மாதிரி வாங்கிறோம் இப்போ எதுவும் தேவை இல்லை மேரேஜிக்கு மட்டும் போதும் ஆ சரிங் ஆ சரிங்க சார் ஆ சரி ஆ சரி ஆ